இன்று இந்தியா சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சினை சுற்றி இருக்கும் அண்டை நாடுகளிடமிருந்து எல்லையை பாதுகாப்பதே மிகப் பெரிய பிரச்சினையா இருக்குது அந்த பிரச்சினைல பார்க்க போனீங்கன்னால் இந்தியா வந்து இப்போ வந்து நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டுருக்காங்க அது சீனாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் பூட்டானாக இருந்தாலும் அந்த எல்லை பிரச்சினையை ஏன்னால் இது வந்து சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் நீடிச்சிருக்குனால் அது மிகப்பெரும் ஒரு கவலைக்குரிய விஷயம்தான் ஆனால் அது முன்னைக்கு இப்போ இன்னும் துணிவான நடவடிக்கை இந்திய அரசு எடுத்து வந்து எடுத்து வராங்க அதற்கான ராணுவ பலமும் ராணுவ தளவாடங்களும் நிறைய வாங்குகிறாங்க இதன் மூலமாக இப்போ வந்து அண்டை நாடுகளை வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டிருக்காங்க இது இல்லாமல் எரிபொருள் இப்போத்திக்கு விலை உயர்வுக்கு காரணமே மிகப்பெரிய சிக்கல் எரிபொருள் அந்த எரிபொருட்காக மா கொஞ்சம்

மணிவா மலிவான விலையில் இப்போது ஈரான் ரஷ்யா போர் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கிறதுல நம்ம ரஷ்யாகிட்டருந்து வாங்கிறோம் அதன் மூலயமா நம்ம குறைவயான விலையில வாங்கிறதால டாலரோட செலவினங்கள் குறையுது ஏன்னால் இது டாலரே பயன்படுத்தாமல் ரூபாய் நோட்டில் வாங்கிறாங்க அதன் மூலயமா டாலர் சேமிக்கப்பட்டு நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு உயர்வதற்கான விலை அதாவது உயர்வதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது இல்லாமல் தீவிரவாத பிரச்சினைகள் எல்லையிலிருந்து தீவிரவாதிகள் ஊடுருவி உள்நாட்டு மக்களை கொல்வது தீவிரவாதத்தை வளர்க்குறது இது மாதிரி இருக்கிறாங்க அதுக்கு வந்து தனி ஒரு அணி அமைச்சு இந்தியா முழுக்க இருக்கின்ற எந்த நபர் மேலே சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனடியாக அந்த மாநில அரசுக்கோ இல்லை இப்போ அருகில் உள்ள எந்த ஒரு காவல்துறைக்கு எந்த ஒரு தகவல் கொடுக்கணும்னு இல்லாமல் நேரடியாக அவங்க வந்து அந்த நபரை வந்து விசாரணைக்கு கைது பண்ணி கூப்பிட்டு போகலாம் இதுபோல் இருக்கிறதால தீவிரவாதத்தை இந்திய அரசு தற்போது கட்டுப்படுத்திகிட்டு வராங்க